என்னோடய ஃபஸ்ட் ப்ராடெக்ட் ஹெட் செட் அதோடய யூஸேஜ் நல்லாயிருந்துது அண்ட் அதோடய சவுண்ட் எஃபெக்ட்ஸும் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது அதோடு வாரண்ட்டி வந்துவிட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஸோ அதே மாதிரி கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு வந்துவிட்டு எனக்கு அது யூஸ் ஆச்சு எந்த ஒரு பா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்குற அளவுக்கு ஹெட் செட்ஸ் இல்லை ஸோ எந்த ஒரு பாதிப்பும் அந்த ஹெட் செட்டில் கிடையாது அந்த ஹெட் செட்டு நல்லாயிருந்துது